இந்தியாவில் மொத்தம் நிறைய டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸ் இருக்குது பொதுவாக வந்துவிட்டு ட்ரெடிஷ்னலானது ஃபோல்க் அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்திய கலாச்சாரத்தில் வந்துவிட்டு நிறையா அம்சங்கள் இருக்குது இது போலே நிறையா ப்ளேஸஸில் நிறையா டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸெலாம் இருக்குது அதே மாதிரி நம்மளோடய உள்ளூரில் இருக்கிற மாதிரியே டான்ஸஸும் இருக்குது வெளிநாடுகள்லையும் நிறையா பாரம்பரிய நடனமும் டான்ஸஸும் இருக்குது இதில் வந்துவிட்டு நிறையா அக்கேடமீஸ் அக்கேடமீஸும் வெச்சு நடத்திகிட்ருக்காங்க பாரம்பரிய நட ஒவ்வொரு டான்ஸையும் வந்துவிட்டு ரெக்ககனைஸ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நாட்டுப்புற ஃபோல்க் சைட் டான்ஸஸும் வந்துவிட்டு நிறையா இருக்குது அதுவுல்லாமல் த இப்போதைக்கு பாலிவுட்லையும் நிறையா டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸும் இருக்குது அதுதான் அது கண்டிப்பாக இந்தியாவை இந்தியான்லை நிறைய இது பாதிக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதிலையும் நிறையா பாட்டு இருக்குது எல்லா பாட்டுமே வந்துவிட்டு எல்லோருமே விரும்புகிற மாதிரியான பாட்டு தான் இருக்குது